நாங்கள் பைக்கு கவ பைக்கு எப்படி பைக்கிங் செய்வது என்றால் பைக்கை கவனிச்சுக்கிட்டா தான் அது நம்பளை எங்கேருந்து நாம் நினைக்கிற நினைக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேரும் அதை நாம் எப்படி நம்மளை கவனிச்சுக்கிறமோ அதை மாதிரி பைக்கையும் நாம் நல்லா கவனிச்சுக்கிட்டா தான் அதுக்கு சில அதையும் எப்படி சர்வீஸ் பண்ணுறது நாம் எப்படி டெய்லியும் குளிக்கிறோமோ அது மாதிரி அதுக்கும் நல்லா துடச்சு இது பண்ணி செஞ்சுக்கணும் ரொம்ப தூரம் அது மாதிரி ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வந்து சோர்வடையுறதில்லை ஒரு நேரத்தில் வேலை அந்த வேலையில் நாங்கள் சோர்வடைந்து நினைக்கிறதில்ல பயண தூரத்தை கொண்டு போய் நேராக நாம் அந்த பைக்கை எப்படி நம்ப மெயின்டன் பண்ணுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம அது நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம தூரத்தை கொண்டு வந்து சேர்க்குன்றது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது நீண்ட நீண்ட நாள் கொண்டாலும் விழிப்பாக தான் இருப்போம் விழிப்பில்லாம இருந்தால் விழிப்பு இழந்தால் விபத்துக் விபத்துக்கள் உண்டாகும் அது உண்டான ஜென்ரல்லாக எல்லோருக்கும் தெரியும் விலிப் ரொம்ப தூரம் போகும் போது கண்டிப்பாக ஊக்கத்துடன் தான் இருப்போம்